எனக்கு வந்து சென்னை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் சென்னையிலிருக்குற மெரினா பீச்சு வந்து பார்க்கும் போது ரொம்ப ரசிப்பேன் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தண்ணியில் நெனைகிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோவில் வந்து போக பிடிக்கும் ஏன்னால் அங்கே வந்து இந்த கோபுரங்கள் சிலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற பசும் ப அந்த புல்வெளிகள் வந்து பசுமையாக இருக்கும் அதனால அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுற்றுலா போனால் ரொம்ப பிடிக்கும் பஸ்சில் சுற்றுலா போகும்போது ஒரு டான்ஸ் ஒரு பாடல்கள் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போகும்போது அந்த சுற்றுலா வந்து ஒரு இயற்கைமயமாய் ரசிச்சுட்டு போக மாதிரி இருக்கும் அதனால எனக்கு சுற்றுலா வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்க்குக்கு போனால் பார்க்கில் பார்க்கில் வந்து தூரி விளையாடுவது இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நம்ம தூரி விளையாடும் போது அதெலாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வெளியில் படங்கள் பார்க்கும்போது படம் பார்க்கும் மோ போகும்போதெல்லாம் இந்த படத்தை திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகும்போது அந்த படத்தை பார்க்கும் போது அப்போ வந்து ரு ரசிச்சுக்கிட்டே பார்க்கறனால வெளியில் போவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு